கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் அதோடய வளர்ச்சி நாளுக்கு நாள் குறைஞ்சி வருது அதனால் நிறைய கிராம மக்கள் நகரங்களுக்கு இடம் பெயர்ந்து போகிறாங்க முன்னாடியெல்லாம் கிராமங்களில் இருபத்தி நாலு நா மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது இப்போல்லாம் கொஞ்சம் சீரான மின் விநியோகம் கிடைக்குது மொபைல் இன்டர்நெட்டும் கிராமத்தில் நல்லா இருக்குது வங்கி சேவைகள்லாம் அதிகரித்து இருக்குது ஆனால் இன்னும் சில இடத்தில் வசதி குறைவு தான் கிராம மக்கள்லாம் பெரும்பாலும் அவங்களோட வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த நகரங்களுக்கு போகிறாங்க வேலைவாய்ப்பு கல்வி மருத்துவ வசதிகள்லாம் நகரங்கள்லலாம் நல்லா இருக்கும் கிராமங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கலைன்னா கிராம மக்கள் நகரங்களுக்கு போகிறத தடுக்க முடியாது